செடி வளர்க்கணும்னா முதல்ல வெதை வேணும் விதைக்கு வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுறதுன்னா கடையில் போய்ட்டு விதையாவே வாங்கி நம்ம வீட்டில் மேலே மாடிலேயே இந்த ப்ளாஸ்டிக் பொருள் டப்பாவெல்லாம் இருக்கும் இல்லையா அதுலேயே நான் வந்து விதையப்போட்டு வளர்த்துருக்குறேன் கிட்டதட்ட பார்த்திங்கன்னா தக்காளி மிளகாய் வெண்டை கத்திரிக்காய் இதுமாதிரி செடிகளை நான் வளர்த்துருக்கோம் வளர்த்து அந்த ஓரளவுக்கு பயனும் அடைஞ்சிருக்கோம் காய்களும் பறித்து சமையலுக்கு பயன்படுத்தி இருக்கிறோம்